நான் ஒரு தோடு வாங்கியிருந்தேன் நான் பார்க்க நல்லா இருந்துச்சு சரி அழகாக இருக்கும் அப்டின்னு சொல்லிவிட்டு வாங்கியிருந்தேன் ஆனால் ஏன்டா வாங்கினேன்ற அளவுக்கு அது பண்ணிடுச்சு அந்த தோடு போட்டதும் உடஞ்சிருச்சி அது வந்து டூ ஃபிஃப்டீன் போட்டு வாங்கினது பார்க்க அழகாக இருந்துச்சு சரி வாங்கலாம் அப்டின்னு சொல்லிவிட்டு வாங்கியாச்சு வாங்கிவிட்டேன் ஆனால் சரியில்லை ஏனடா வாங்கினோம் அப்படின்ற அளவுக்கு அது இதாயிடுச்சு என் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் சொல்லி அவர்களும் வாங்கி அது தோடு இதாகி கம்பியெல்லாம் நீட்டிகிட்டு வந்துடுச்சி ஏனடா வாங்கினோன்ற அளவுக்கு அது நினைக்க வச்சிட்சு என் ஃப்ரெண்ட்ஸுங்க என் பேச்சை கேட்டுகிட்டு அவங்களும் வாங்கிட்டாங்க இப்போ அந்த அமௌண்ட் இருந்தால் நான் ஒரு டாப் எடுத்திருக்கலாம் இல்லை வேறு ஏதாச்சும் வாங்கியிருக்கலாம் ஆனால் ஏன்டா வாங்கினோன்ற அளவுக்கு அது நினைக்க வச்சிட்சு சரியில்லை போட்டோடனே உடஞ்சிருச்சி என்னது அதுக்கு நான் ஒரு டாப்போ இல்லை ஷால் இல்லை ஸ்நாக்ஸ் கூட நான் வாங்கி சாப்பிட்ருக்கலாம் ஆனால் அது ஏனடா வாங்குனோம் அப்படின்ற அளவுக்கு அந்த தோடு பண்ணிருச்சு என் ஃப்ரெண்ட்ஸுங்களும் அதுக்கு மேலே நான் சொன்னதுக்காக அவர்களும் வாங்கிவிட்டாளுங்க ஆனால் அதுவும் வேஸ்ட்டாகிடுச்சி ஏய் நீ சொன்னதினால தானே வாங்கினோம் அப்டின்னு சொல்லிவிட்டு அது மாதிரி சொல்ல ஆரமிச்சுட்டாங்க பார்க்க அழகாக இருந்துச்சு சரி வாங்கலான்ட்டு தான் வாங்கினது ஆனால் அது கம்பி போடும் போதே உடஞ்சிடுச்சி அதுவும் சரியில்லை இது மாதிரி நிறையா அந்த தோடில் இதாகிடுச்சி டூ ஃபிஃப்டி போட்டு வாங்கினேன் அது இருந்திருந்தால் ஒரு டாப்போ இல்லை பேண்டு இல்லைன்னா ஸ்நாக்ஸ்ஸு இது மாதிரி நிறையா வாங்கியிருக்கலாம் ஆனால் அழகாக இருந்துச்சேன்னு வாங்கினேன் ஆனால் இது மாதிரி ப ஆயிடுச்சு